எனக்குப் பிடித்த கவிஞர்கள் கண்ணதாசன் அவருடைய பாடல்கள் வரிகள் ஒவ்வொன்றும் முத்துக்கள் குறிப்பாகச் சொல்லப்போனால் சந்தர பாபு நாயுடு க ச ச சாரி சந்தர பாபுக்காக ப பாடிய பாடல்கள்லாம் அது ஒரு தமாஷாகவும் இருக்கும் அதே சில கருத்துக்களைச் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி தமி தமிழ் தமிழ் தமிழில் வந்து ஒரு சில அடிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மனதைத் தொடுறமாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து அதாவது ஒயிஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு ஒரு அது அது மாதிரியான ஒரு பாடல்லாம் உண்டு வயதானவர்களுக்குத் தகுந்தமாதிரி பாட்டு எழுதியிருப்பார் சின்ன பசங்களுக்குத் தகுந்தமாதிரி ஒரு பா பாட்டு எழுதியிருப்பார் குறிப்பாக வந்து ஒவ்வொரு சில தத்துவப்பாடல்கள்லாம் இருக்கும் தத்துவ பாடல்கள்னு சொன்னால் குறிப்பாக எம்ஜிஆர் நம்ம விஜயகாந்த் இந்தமாதிரி இருக்குமில்ல தத்துவப்பாடல்கள்லாம் எழுதியிருப்பார் அந்தமாதிரி தத்துவப்பாடல்கள்லாம் என்னைக் கவர்ந்தது